நீர் நிலைகளில் இருக்கும் பறவைகளைக் கண்டு ரசிக்க நீச்சல் தெரிந்திருக்க வேண்டுமா தெரிந்திருக்கணும்லாம் நம்மளுக்கு வந்து அவசியம் கிடையாது இப்போ நீர்நிலைகள்ல இருக்கிற பறவைகளல்லாம் ரசிக்க போனோம்னால் வேடந்தாங்கல் வேடந்தாங்கல்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அமைச்சிருக்காங்க அதில் நம்ம போய் நம்ம பார்க்கணும்னா பரிசல் வச்சிருக்காங்கள் படகு வசதி வச்சிருக்காங்கள் அதில் தான் நம்ம போய் அதை வந்து ரசிச்சுக்கலாம் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது வந்து அவசியம் இல்லை ஏன்னா முக்கால்வாசி பேருக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து நீச்சல் தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பா நம்மளால சொ கண்ணியமாக சொல்லிக்க சொல்ல முடியாது நீச்சல் தெரியாமல் எவ்வளவோ பேர் இருக்காங்கள் இப்போ தாத்தா பாட்டிக்கு எல்லாம் போய் இப்போ நீர் நிலைகள்ல இருக்கிற பறவைகளை ரசிக்கணும்னால் அவங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிருந்துதான் ரசிக்கணும் அவங்களால ரசிக்கவே முடியாது ஸோ அவங்களுக்கு வந்து பயன்பட்றமாரி தான் வந்து பரிசில் போட்டு போட் வசதி எல்லாமே வச்சிருக்காங்கள் நம்ம அந்த போட்ல போய் வந்து அவங்க சேஃப்டி மாரி இது உடைகள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தராங்கள் அதை போட்டுக்கிட்டு நம்ம சேஃப்டியாக வந்து போட்ல ப படகு ச சவாரி செஞ்சு நம்ம நீர்நிலைகள்ல உள்ள பரு பறவைகளை எல்லாம் போய் ரசிச்சிட்டு வரலாம் அப்புறம் மலைகளை கடந்து செல்ல ஏதாவது பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டுமா அப்படி எல்லாம் கிடையாது நம்மளுக்கு வந்து பாடில வந்து நல்ல ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்து இருந்துச்சுனால் நம்மளுக்கு வந்து மன தைரியம் தான் இந்த மலையில் வந்து நம்மளால ஏற முடியும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மன தைரியம் இருந்தாலே நம்ம எதையுமே நம்ம கடந்து செல்லலாம் நம்ம வாழ்க்கையிலையும் சரி எல்லாத்துலையுமே சரி நம்ம எதையுமே வந்து க எல்லாத்துலையுமே வந்து நம்மளுக்கு வந்து முன் அனுபவங்கிறது வந்து இருக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம ஒவ்வொன்றையும் கத்துக்கிறத வச்சி தான் நம்மளுக்கு வந்து முன் அனுபவம் வந்து நம்ம அதில் வந்து கடந்து செல்லலாம் அப்படினு நம்மளுக்கு சொல்ல முடியுமே தவிர நம்ம வந்து முன்னாடியே வந்து இதுக்கெல்லாம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது இப்போ மலையில் ஏறணும்னால் மலைக்கு ஏறணும்னால் என்னென்ன வேணும் ஒரு க கம்பு வேணும் நம்ம வந்து இளமையாக இருக்கணும் இளமையாக ஓரளவுக்கு நம்மளால மலை ஏற முடியுங்கிற நம்பிக்கை வந்து நம்ம மனசில் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து பயிற்சி எடுக்கணுங்கிறதெல்லாம் வந்து அவசியம் கிடையாது மன தைரியமும் நம்ம ஏறிடுவோம் அப்படிங்கறதை மட்டும் இருந்தாலே போதும் இதுக்கு வந்து பயிற்சி எடுத்துக்கணுங்கிறது வந்து அவசியம் கிடையாது